என் அப்பா வந்து அப்போவே வந்து எயித்து படித்திருந்தாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவும் எயித்தான் படித்திருந்தாங்க எங்கள் தாத்தா அதாவது எங்கள் அம்மாவோடய அப்பாவும் அம்மாவும் வந்து பாட்டி வந்து அவ்வளோவா படிக்கலை அந்த காலத்தில் எப்படி எஜிகேஷன் அவ்வளவாக இருக்காது பட் வந்து எங்கள் தாத்தா வந்து அப்போவே வந்து எம்ஏ பிஎல் முடித்திருந்தாங்க முடித்துட்டு இப்போ வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படித்தாங்க அவங்களுக்கு வந்து எயிட்டின் இயர்ஸ்லேயே மேரேஜ் பண்ணிவிட்டாங்க எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து எங்கள் தாத்தா வந்து அதுக்கப்புறந்தான் இப்போ வந்து இந்த தொலை தூரக்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அது இருந்துச்சு அதாவது போஸ்ட் மூலிமா படிக்கின்றது அந்தமாதிரி படித்து எம்ஏ பிஎல் வந்து பாஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய என்னன்ன ஜாப்லாம் கிடைக்கிதோ சும்மா இந்த கூலி வேலைக்குபோறது படித்திருந்தாங்க இருந்தாலும் படித்ததுக்கு ஏற்ற வேலை வந்து அப்போ கிடைக்கில ஸோ வந்து கூலி வேலைக்குப் போகிறது என்னன்னலாம் முடியுமோ எல்லா வேலைக்குமே போனாங்க கண்டக்டர் வேலை அது பார்த்தாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி எக்ஸாம் ட்ரை பண்ணி போலிஸுக்கு போனாங்க இப்போ வந்து எங்கள் தாத்தா வந்து போலீஸாக இருக்காங்க இப்போ ரிட்டைர்ட் ஆகிட்டாங்க அப்போவே வந்து எம்ஏ பிஎல் முடித்துட்டு போலீஸாக இருந்தாங்க எங்கள் த பாட்டி வந்து அவ்வளோவா படிக்கல ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு தாட்டுன்னால் எங் எங்களால் படிக்க முடியாததை வந்து என் பெண்ணு படிக்கணுன்டு எங்கள் அம்மா வந்து படிக்க வச்சாங்க எது வரைக்கும் படிக்க வச்சாங்கன்னா எயித்து வரைக்குந்தான் படிக்க வச்சாங்க ஏன் எயித்து வரைக்கும் படித்து படிக்க வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கணுன்னுதான் ஆசை பட் வந்து அப்போது வந்து ஒரு இது இருந்துச்சு அவ்வளவாக வந்து வெளிலல்லாம் பொண்ணுங்களை அனுப்பக்கூடாது அப்போது வந்து என்னமோ சொன்னாங்களே விடுதலை புலிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அதுக்கு பயந்துக்கிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு இதுக்கு அப்புறம் அனுப்பலை ஸ்கூலுக்கு வந்து படிக்க வந்து அனுப்பலை எயித்தோடையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து எங்கள் பட் வந்து எங்கள் தாத்தா இது பண்ணல எங்கள் தாத்தாவோட அப்பா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரி நமக்கு இருக்கிறது ஒரே பெண்ணு ஸோ நம்மக்கூடவே இருக்கட்டும் ஏன் வெளில அனுப்பி எதாவது ஆகிட போகுதுன்ட்டு பயந்துக்கிட்டு அவங்கள வந்து அனுப்பலை பட் வந்து எங்கள் தாத்தா வந்து ஃபீல் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ப நம்ம படித்திருக்கோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் பெண்ண வந்து படிக்க வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுவாங்க பட் என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சு அவங்க வந்து படிக்கலை அப்பா வந்து வந்து ப ஏன் படிக்கலைன்னா எயித்தாவும் அவங்களுமே ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படின்னா எங்கள் எங்கள் அப்பாவோடய அப்பாவுக்கு வந்து ஒரு கால் இருக்காது ஒரு கால் இருக்காது அவங்களால எந்த ஒரு வேலைக்குமே போக முடியாது வீட்டில் வந்து அவங்களோட கூட பிறத்தவங்க வந்து எத்தனை பேருன்னால் ஒரு எட்டு பசங்கள் ஆமாம் எட்டு பசங்கள் எங்கள் அப்பா வந்து மூணாவது பையன் ரெண்டு ஒரு தங்கச்சி ஒரு அக்கா அந்தமாதிரி அவங்க வந்து ஃபேமிலிக்காக அப்போவே எயித்துலேயே வந்து படிப்பு அவ்வளவாக வரலேன்ட்டு இது பண்ணிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சாட்டங்க வீட்டுக்காக இந்தமாதிரி கூலி வேலைக்குப் போகிறது வீட்டில் உள்ள அப்போ வந்து ஆடு மாடெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அதனால் வந்து படிப்பை வந்து அப்படே விட்டுவிட்டாங்க எயித்தோடேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க படிப்பை அதுக்கப்புறம் வராது அப்படின்ட்டு சின்ன வயசில் எங்கள் தாத்தாதான் இப்போ வரைக்கும் சொல்ல போனால் எங்கள் தாத்தாதான் வந்து அப்போவே வந்து எம்ஏ பிஎல் முடித்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாபுன்னு எங்கள் வீட்டில் வந்து கவர்மெண்ட் ஜாபுன்னு இப்போ வந்து அவங்கதான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அப்படி படிச்சதுனால் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து மூணு பேர் அதாவது நான் என் தங்கச்சி என் தம்பி மூணு பேர் இப்போ எங்கள் மூலிமா வந்து நாங்களாம் ஒரு அளவுக்குச் செட்டில் ஆகணும் ஒரு கவுர்மெண்ட் வேலைக்குப் போகணும் அப்படிங்கறதுனால இப்போ வரைக்கும் எங்களை வந்து படிக்க வச்சிட்ருக்காங்க நான் வந்து இப்போ வந்து பிஎட் முடித்து டீச்சர் ட்ரைனிங் போய் பண்ணிக்கிட்ருக்கேன் என் தங்கச்சி வந்து எல்எல்பி அதை வந்து ஒரு அட்வகேட் ஆக்கணும் அப்படின்னு அதை வந்து இப்போ சென்னையில் படிக்க வச்சிருக்காங்க என் தம்பி வந்து இப்போ ட்வெல்த்து முடித்துருக்கான் அடுத்து வந்து அவனை டாக்டராக்கணும் அப்படின்ட்டு நீட் கோச்சிங் அடுத்து நீட்டு அப்ளை பண்ணி இப்போ நீட் கோச்சிங்கில் பண்ணிக்கிட்டிருக்காங்க இப்போ வந்து முன்னாடி இருந்ததுக்கு வந்து எஜிகேஷன் அப்படிங்கறது வந்து இப்போ ரொம்பவே இம்பார்ட்டனாக இருக்குது அது பெண்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றா வந்து இப்போ மாறிட்டு எங்கே எங்கே போனாலுமே படித்திருந்தாதான் படித்திருந்தாதான் எங்கே போனாலுமே மதிப்பு அப்படின் சொல்கிற மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே எங்களால் முடியாதுன்னு சொன்னாலும் உங்கள் மூலிமா வந்து நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் வந்து நாங்கள் படிக்கலை படிக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அந்த கஷ்டத்த வந்து நீங்கள் படக்கூடாது அதனால் நீங்கள் வந்து நல்லா படிக்கிணுங்கறதுக்காக அவங்க எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க எஜிகேஷன் சப்போர்ட்டு நல்லா எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுப்பாங்க அப்போது உள்ள காலத்தில் என்னன்னால் பொம்பளை பிள்ளைங்க வெளில போகக்கூடாது அப்போது ஒரு இது இருந்துச்சு பொம்பளை பிள்ளைங்க வெளில போகக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க வந்து வீட்டிலையே உட்காந்து சமைச்சிக்கிட்டு வீட்டு அந்தந்த என்னது படி ஒரு பழமொலி கூட அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க அதேமாதிரியே டிப்பெண்ட் பண்ணி பொம்பளை பிள்ளைங்க எப்போதும் வீட்டிலதான் இருக்கணும் ஆம்பளைங்கதான் வெளில போகணும் பொம்பளை பிள்ளைங்க வெளிலயே போகக்கூடாது அதை வந்து டிப்பெண்ட் பண்ணி அப்படியே வச்சிட்ருந்தாங்க இப்போது இப்போ உள்ள ரீசென்ட் காலம் எப்படின்னா பொம்பளை பிள்ளைங்கதான் மோஸ்ட்லி என்னன்ன வேலைக்கு பஸ்ஸு ஓட்டுறாங்க ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க எல்லாமே மோஸ்ட்லி பெண்கள்தான் நம்மள வந்து முதல் முதல்ல ஸ்பேஸுக்குப் போனது யாருன்னால் கல்பனா சாவ்லான்னு ஒரு லேடி தான் போனாங்க ஸோ எல்லா இதுலேயுமே இப்போ வந்து பெண்கள் வந்து முன்னாடி இருக்காங்க அப்படிங்கறது எதனாலன்னால் எஜிகேஷன் தான் எஜிகேஷன்னுங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து இப்போ ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது அந்த காலத்துலேல்லாம் சும்மாவே வெளில போனால் கேட்பாங்க என்ன பொம்பளை பிள்ளையா இருக்கியே ஏன் வெளில போகிற ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு பதினெட்டு ஏஜ் வந்துட்டு அப்புடின்னா பதினெட்டு ஒரு பதினஞ்சு ஏஜில் என்னன்ன ஒரு மேரேஜுங்கிற ஒரு இது என்னன்னே தெரியாது பட் அந்த காலத்தில் அப்போவே வந்து மேரேஜ் பண்ணி வச்சி அவங்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கொழந்த குடும்பம் அந்த அதலாம் என்னன்னே தெரியாது அதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல் அதெல்லாம் புரிஞ்சுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த லைஃப்புக்குள்ளே வந்து அவங்கள தள்ளி விட்டுருவாங்க பட் இப்போ உள்ள காலம் எப்படின்னா முப்பது ஏஜி நாற்பது ஏஜி ஆகியும் கல்யாணமே பண்ணாமல் கல்யாணுங்கிறது ஒன்றுமே வேண்டாம் நம்மளுக்கு வந்து படிப்புதான் முக்கியம் எ எவ்வளோ பேர் எங்கங்கே வேலையிலல்லாம் இருக்காங்க இப்போ வந்து ட்ரெயின் ட்ரெயின் ஓட்டுற ட்ரெயினில் ஃப்ளைட்டில் எங்கே பார்த்தாலுமே இப்போ வந்து பெண்கள்தான் முக்கியமாக இருக்காங்க பெண்களால் வந்து முடியாததுங்கிறது ஒன்றுமே இல்லை மோஸ்ட்லி வந்து எஜிகேஷன் தான் நம்ம எங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து சின்ன வயசில் வந்து எஜிகேஷன் ஸ்கூலுங்கிறது வந்து ரொம்ப ரேர் ரொம்பவே எதிர்பார்க்குற இடத்துல இருக்கவே இருக்காது ரொம்ப இன்டீரியரான ஒரு கிராமத்தில் இருக்கோம் அப்படின்ட்டுன்னா அங்கே வந்து போதுமான அளவுக்கு வந்து ஸ்கூல் இருக்காது சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அப்படி கிடையாது ஒரு ஸ்கூல் ஒரு ஊருன்னு எடுத்தன்னால் ஸ்கூல் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு ரெண்டு மூணு அந்தமாதிரியாது இருக்குது அந்தமாதிரி இருக்குது நம்ம வந்து ரொம்ப லாங்காக போகணும் அப்படிங்கற வந்து அவசியமும் கிடையாது ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறதும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது